எனக்கு பேசிக்காகவே வரைகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இது யாரும் சொல்லிக் கொடுக்கல தன்னாப்பில கற்றுக்கிட்டேன் எதை பாக்கிறனோ அதை அப்படியே வரைகிறதுக்கு எனக்கு பிடிக்கும் நான் சின்ன வயசுல இருந்தப்போ ஆஸ் இட் இஸ் அப்படியே வரைய முடியலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ரிஸம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைவேன் என்னுடைய அப்பாவை என்னுடைய அம்மாவை வரைஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டு நாய்குட்டியை வரைஞ்சிருக்கறேன் எங்கள் வீட்டில் கிளி ஒன்று வளத்துனோம் அதை வரைஞ்சிருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய டிராயிங் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நானே வந்து வளர்த்துக்கிட்டேன் இப்போ நான் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறது என்னன்னா ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவுங்க நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கலாம் இல்லை பிஏ இன் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் படிக்கலாம் பிஇ பிபிஏ அப்ளைட் ஆர்ட்ஸ் இது நிறையா இருக்குது பேச்சுலர் டிகிரி கோர்ஸஸ் வந்து நிறையா இருக்குது பிஹெச்டி வரைக்கும் நம்ம பண்ணலாம் இல்லாட்டி டிப்ளோமோ கூட பண்ணலாம் ஆர்ட்டில் நம்ம ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்கில் டிப்ளோமோ கூட பண்ணலாம் நிறைய ஆர்ட் டீச்சர்ஸ் ஃபேக்கல்டீஸ் வந்து எக்ஸலெண்ட் ஃபேக்கல்டீஸ் இப்போ அவைலபிளாக இருக்காங்க ஸ்டெல்லா மேரிஸில் இருக்குது டிராயிங் ஒரு கோர்ஸ் வெச்சுருக்காங்க இன்னும் நிறைய யுனிவர்ஸிட்டிஸில் இது இருக்குது நிறைய ஃபைன் ஆர்ட் டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸலெண்ட்டாக இருக்காங்க இன்னும் நம்ம நம்மளோட கெரியரை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஆர்ட் டீச்சர்ஸ் ஆகலாம் டெக்ரேட்டர்ஸ் ஆகலாம் கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் டிசைனர்ஸ் ஆகலாம் மியூசியம் கியூரேட்டர்ஸ் இப்படி பற்பல விதத்தில் நம்ம எக்ஸ்டண்ட் ஆகி போய்க்கிட்டே இருக்கலாம் எனக்கு வந்து ஒரு சிறந்த கார்ட்டூனிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை